எல்லா பள்ளிகளிலேயுமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்ட்டிவிட்டீஸ் அப்படின்னு என்னென்னால் நம்ம அந்த படிக்கிற பாடத்திட்டத்துக்கு ச சம்பந்தம் இல்லாதனு அர்த்தம் ஸோ நா எல்லா ஸ்கூல்லேயுமே ஸ்போர்ட்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது நானும் ஸ்போர்ட்ஸ்சில் கலந்துக்க வந்தேன் ரன்னிங் இருக்குது கபடி கொக்கோ அப்படின்னு எல்லாமே இருக்குது ஸோ எல்லா ஸ்கூலோட பாடத்திட்டத்துலேயுமே ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு தனியாக ஒரு ஹவரே அலோகேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஹவரில் எல்லாேருமே ஸ்போர்ட்ஸ் விளையாடுவாங்க ஸோ அ அது அதுவே ஒரு எண்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அதாவது படிக்கிறதை விட்டுவிட்டு இது தான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுங்கிற மாதிரி ஸோ சில பேர் படிக்கிறதை விட்டுவிட்டு இதில் சாதித்தவங்களே நிறையா இருக்காங்க ஸோ அவர்களோட ஆர்வத்தை பொறுத்து தான் ஸோ இப்போ ஒரு சிலர் படிச்சுட்டும் நல்லாவும் படிப்பாங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் நல்லா இருக்கும் ஸோ என்னென்ன போட்டிகள் அப்படின்னா ரன்னிங் இருக்கும் தென் ஜேவலிங் த்ரோ இருக்கும் இந்தெந்த குண்டெறிதல் வட்டெறிதல் கபடி கொக்கோ கிரிக்கெட்டு எல்லாமே இப்போது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லா ஸ்கூல்லேயும் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அப்புறம் பரிசுகள் கொடுக்கறாங்கன்னா ஆமாம் எல்லா ஸ்கூல்லேயுமே போட்டிகள் நடத்துகிறாங்க ஒவ்வொரு கிளாஸுக்கும் போட்டி நடக்குது ஒவ்வொரு கிளாஸ்லேயும் யார் யார் ஜெய்க்கிறாங்களோ அவர்களுக்கு பரிசுகள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ எல்லாேருக்குமே இந்த கோப்பைகள் கொடுப்பாங்க பரிசாக அந்த ஃபஸ்ட்டு செகெண்டு தேர்டு அந்த மூணு பரிசுக்கு ஏற்ற மாதிரி அதோட சைஸு மாறும் ஸோ அதுக்கப்புறம் கேஷ் அவார்ட்ஸும் கொடுக்கறாங்க அதுபோக இப்போ இன்டெர் ஸ்கூலெலாம் அதாவது ரெண்டு மூணு ஸ்கூல் சேர்ந்து ஒரு போட்டி நடத்துவாங்க அதில் எந்த ஸ்கூல் ஜெய்க்கிறதுனெல்லாம் பார்ப்பாங்க ஸோ இது எல்லாமே கேஷ் பிரைஸும் இருக்கும் ஒரு ஷீல்டு இருக்குது சர்ட்டிஃபிகேட் இருக்கும் ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கும் நானும் ஸ்கூலில் இப்போ எல்லா ஒரு சில ஈவென்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் எல்லாத்துலேயும் பண்ணதில்லை ஓட்ட பந்தயம் இந்த கொக்கோ மேட்சு இதில் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கும் எல்லாமே